எங்கள் கிராமத்தில் பின்பற்றக்கூடிய இறுதிச்சடங்கு என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே பக்கத்தில் இப்போ ஒருத்தங்க சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சாலே இப்போ அக்கம்பக்கத்தில் இருக்கிற அத்தனைப்பேரும் கூடி இருப்பாங்க அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் கட்டுமாரு கட்டிகிட்டு அழுவாங்க மாரடிக்கிறது அப்படின்னு சொல்வாங்க அந்தமாதிரி அழுவாங்க சொந்தக்காரங்களெலாம் வரவரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சொந்தக்காரங்களெலாம் வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஜூஸு தண்ணி அது இதுன்னு அவ்வளோ உதவியாக இருப்பாங்க இறுதிச்சடங்குகள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களை வந்து குளிப்பாட்டுறது அவங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறது அவங்கள ஒரு அவங்களையும் ஒரு கடவுளாக நினச்சு கும்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இறந்துப் போன வீட்டில் வந்து அவங்க மகன்களுக்கும் இந்த கணவனையோ மனைவியோ தொலைச்சிட்ருக்குற ஆட்களுக்கோ வந்து கைக் கொடுப்பாங்க எதுக்காக அந்த கைக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் இல்லாட்டி என்ன அவர் போயிட்டாரு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்ற ஒரு சமத்துவத்துக்காக கைக் கொடுத்து இத ஒரு கலாச்சாரமாகவே கடைப்பிடிச்சிட்டுருந்தோம் அவங்களுக்கு நல் அந்த இறந்தவங்களுக்கு நல்லபடியாக குளிக்க வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை காசு வைக்கிறது அவங்களை சுஏறி எண்ணெய் அறப்பு வைக்கிறது இதெல்லாம் பண்ணி ஒரு ட்ரம்ஸ் அடித்து அவங்கள நல்லபடியாக ஏற்றிட்டு போய் நல்லபடியாக அவங்களை எரிப்போம் எரிச்சுட்டு எல்லோரும் அங்கே கட்டுமாரு கட்டி அழுதுட்டு அந்த இடத்த விட்டு வந்துருவோம் இந்த கலாச்சாரமம் படியே தான் வந்து இறுதிச்சடங்குகளெலாம் எங்கள் கிராமத்தில் நடக்கும்